போக்குவரத்துனாலே ரொம்பவே ஒரு இம்பார்டண்ட் ஆனது தான் ஏன்னா போக்குவரத்து வந்து ஒரு உதவி செய்யறது போக்குவரத்துக்கு முத உதவி செய்யறது எதுஎதுன்னா பஸ் ட்ரெயின் விமானங்கள் ஷிப்பு அந்த மாதிரி கப்பல் அந்த மாதிரி நிறையா வந்து போக்குவரத்துக்கு வந்து உதவி பண்ணுது இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணுன்னா இப்போ வந்து ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊர் போகறோம்னா ஒரு பஸ் தேவைப்படும் பைக் தேவைப்படும் அது மாதிரி போக்குவரத்துக்கு வந்து நிறையா இது வந்து தேவைப்படும் அங்கங்கே வந்து இப் இப்போ வந்து பஸ்க்கு வந்து நம்ம டிக்கெட் கொடுத்து தான் ஒரு ஊருலருந்து இன்னொரு ஊருக்கு போக முடியும் அதுக்கு அப்புறம் பஸ்க்கு வந்து அப்படி தான் போக முடியும் நம்மளால் ம் அதே ட்ரெயினாக இருந்தால் ஆன்லைனில் புக் பண்ணி அந்த மாதிரி நம்ப போகலாம் ஆன்லைன் புக் பண்ணி போகற மாதிரி இருந்தால் அங்கே வந்து ஜிபே யூஸ் பண்ணலாம் இல்லை நேரடியாக போய் ட்ரான்ஸ்செக்ஷன் மனி ட்ரான்ஸ்செக்ஷன் அந்த மாதிரிலாம் பண்ணலாம் நிறையா இருக்கு ட்ரெயின் ஃப்ளைட்டுக்கும் அப்படித்தான் முன்னாடி புக் பண்ணுற மாதிரிலாம் நிறையாவே இருக்கு ஃப்ளைட்டுக்கு வந்து பாஸ்போர்ட் எடுத்து விசா ஆர்ட்ரு பண்ணி அது மாதிரி நிறையா டெக்னலாஜி இப்போ வந்து நிறையா வளர்ந்துருச்சி தான் இப்போ இப்போ சொல்லலாம் இப்போ வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போகணும்னாலே போக்குவரத்து வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்கு அதுக்கு முந்து நாய்ஸ் பொல்யூஷன் அந்த மாதிரி புகைனால்ல நிறைய பேர்த்துக்கு நிறைய கேடுகள் எல்லாம் விளை விக்கிது அப்படின்னு சொல்லாம் அதுக்கு அப்புறோம் பஸ் வந்து பஸ்ஸில் வந்து போனால் டிக்கெட் டிக்கெட் தான் எடுக்கணும் டிக்கெட் எடுத்தால் தான் பஸ் போக்குவரத்து அதுமாதிரி நிறையா வந்து இங்கே தேவைப்படுது அதே மாதிரி இப்போ ட்ரெயின்க்குலாம் வந்தால் ட்ரெயின்லேயும் அப்படி தான் வரும் ட்ரெயினில் வந்து நிறைய டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணி ஆன்லைனில் புக் பண்ணி ஜிபேவிலலாம் புக் பண்ணி நம்ம நிறைய போகலாம் பே ஜிபே எல்லாம் இது பண்ணி நிறைய போகலாம் அதுக்கு அப்புறோம் ட்ரெயின்னுக்கு போனால் அப்படி போகலாம் பஸ் ஃப்ளைட்டில் போனால் அந்த மாதிரி புக் பண்ணி தான் போகணும் எல்லாத்துக்குமே இங்கே வந்து கூகுள் மூலியம்மா ட்ரான்ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது தான் ஒரு ப்ளேஸை விட்டு இன்னொரு ப்ளேஸுக்கு எல்லாம் போகணுன்னா அது வந்து மனி ட்ரான்ஸ்செக்ஷன் ரொம்பவே உபயோகமாக இருக்கு இந்த ஒரு டெக்னாலஜியில வந்து போக்குவரத்து தொழில்னாலே நடுவில் வந்து போலீஸ் எல்லாம் வந்து இங்குட்டு போங்க அங்குட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ட்ராஃப் ட்ராஃபிக் எல்லாம் மெயின்டையின் பண்ணுவாங்க இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னா டிக்கெட் வந்து முன்னாடி போ முன்னாடியே ரிசர்வேஷன் பண்ணணும் இல்லாட்டி ட்ரெய்னு ட்ரெயினுக்கு எல்லாம் வந்துவிட்டு ஏசி இருக்காது அந்த மாதிரிலாம் சொல்வாங்க நிறையா அந்தமாதிரி சரி பாத்தரலாம் அந்த ஒரு ட்ரெயின்க்கெல்லாம் போகும்போது எங்கேருந்து இந்த இடோம் வரைக்கும் தான் போகும் அந்த மாதிரி ஒரு பேஜை வந்து அலாட் பண்ணிருவாங்க இப்போ வந்து ஃப்ளைட்டுக்கு எல்லாம் போனால் பாஸ்போர்ட் வந்து ஆன்லைனில் உரிமை பெ உரிமை பெறலாம் அதே மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸ் வந்து பஸுக்கும் சரி முன் பதிவு பண்ணுறது அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் சிட்டிங் இருக்கும் அண்ட் சிட்டிங் அண்ட் ரிசர்வ் ரிசர்வ் அந்த மாரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இங்கே நிறைய இருக்கு அது தான் இப்போ வந்து ரொம்பவே தொழில்நுட்பத்துக்கு வந்து போக்குவரத்து தொழில்நுட்பம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்த ரொம்பவே உபயோகமாகவும் ரொம்பவே ஹெல்ப் ஃபுல்லாகவும் இருக்கு இப்போ உள்ள டெக்னாலஜிக்கெல்லாம் சரி போ போனப்போலாம் சைக்கிள் மூலியம்மாக தான் எல்லாம் போவாங்க பிஃபோர் ஜென்ரேஷன் எல்லாம் இப்போ ஆனால் அப்படி இல்லை போக்குவரத்துக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு மெட்ரோ ட்ரெயின் ட்ரெயின்னு ஃப்ளைட்டு ஜெட்டு அது மாதிரி பைக்கு புல்லட்டு அது மாதிரி நிறையாவே நிறைய பேருந்து டிரான்ஸ்போர்ட்டில் வந்து நிறையவே இருக்கு ஸோ ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து எல்லாம் சைடும் உதவி பண்ணுவாங்க இப்போ வந்து கடல் தாண்டி போனாலே ஷிப்புருக்கு ஒரு ஊர்விட்டு இன்னொரு ஊர் அந்த மாதிரிலாம் போகணும்னாலும் ஃப்ளைட் மூலியம்மாக போயிக்கலாம் ரிஸ்க்கு வந்து உள்ளாரே இருந்து உள்ளார போயிக்கலாம் வெளி ஊராக இருந்தாலுமே மெயின் ரோட்டில் அந்தமாரி போயிக்கலாம் அந்தமாதிரி பைக்கு அந்தமாதிரி நிறைய ட்ரான்ஸ்செக்ஷன் இருக்கு இப்போ உள்ள போக்குவரத்துக்கு